ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறு லட்சத்து எம்ப்லதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு மூணு லட்சம் நாலு லட்சம்